எங்கள் ஊரில் நிறையா ஏரி அந்தமாதிரி நிறையா இருக்குது அதையும் நல்லா வந்துட்டு அதை பராமரிச்சுட்டு இருக்காங்க கண் பராமரிச்சுட்டு இருக்காங்க அதில்லாம எங்கள் ஊரில் ஒரு நாலஞ்சு ஏரி அந்த மாரி ஆறு ஏரி இருக்குது ஸோ அதில் எல்லாத்திலேயுமே வந்துட்டு தண்ணி நிறையா இருக்கும் ஸோ அதில் வந்துட்டு படகு சவாரியும் விட்டுட்டுருக்காங்க அதிலும் அந்த ரெண்டாவது ஏரியில் தான் வந்துட்டு படகு சவாரி போகுது ஆனால் அதுக்கு வந்துட்டு ஆயிரம் நூறுபா கேக்கிறாங்க ஒரு ஆளுக்கு அப்பிடிங்கிறப்போ டூரிசம் வர்றவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும் அதை அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு நூறு ரூபாங்கிறப்போ ஒரு பத்து நிமுஷம் இருபது நிமிஷதுக்காக நூறுபா செலவு பண்றதுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் கஷ்டமான விஷயம் ஸோ அதனால் வந்துட்டு படகு சவாரிங்கிறது இருக்குது மீனும் பிடிக்கலாம் எங்களோட இதில் வந்துட்டு மொத்தம் நாலு இதில் ரெண்டாவது ஏரியில் வந்துட்டு படகு சவாரி மூணு நாலில் வந்துட்டு மீனும் பிடிக்கிறதும் இருக்காங்க ஸோ மீன்பிடித் தொழிலாளர்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப உதவியாயிருக்கு ஸோ மீன் பிடித்து அதை வந்துட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அதனால வந்துட்டு மீன் மீனும் பிடிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு முதல் ஏரியில் தான் வந்துட்டு குடிநீருக்காக அதில் இருக்கிற தண்ணியை தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் குடிக்குறதுக்காக கொடுத்துட்ருக்காங்க ஊர் ஃபுல்லாகவே வந்துட்டு குடிக்குறதுக்காக யூஸ் பண்ணுறது அது ஒன்று தான் வறட்சி வெள்ளம்ன்ற பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு வெள்ளம் வறட்சினு வறட்சி அப்போது தண்ணி வந்துட்டு பாதி தண்ணி ஒரு மூணு ஏரியிலையுமே தண்ணி இல்லாமல் போய்டும் அந்த குடி குடிநீர் ஏரியில் மட்டும் தான் தண்ணி இருந்துட்டேயிருக்கும் வெள்ளம் வெள்ளம் மழை மழை நேரத்தில் நாலு ஏரியும் ஒன்னாக சேர்ந்து வெள்ளம் பயங்கரமாக வந்துடும் ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாருக்கும் அந்த மழை மழை காலத்தில் வெயில் காலத்தில் கஷ்டமா இருக்கும் மழை காலத்திலையும் இந்தமாதிரி நிறைய மழை வர்றப்போ கஷ்டமாருக்கும்